வணிகம் எதுன்னு இந்த கொஷினுக்கு நான் என்ன ஆன்ஸர் பண்ணணும் நினைக்கிறேன்னா வணிகம் என்றது ஒரு பொருளை விற்கிறதுக்கு ஓகேங்களா அதை வந்து சுவாரசியமாக நான் எப்படி சொல்லணுன்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கடை வெச்சுருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒரு மளிகைக் கடை தான் அந்த மளிகைக் கடையில் ஒவ்வொரு பொருளுமே நாங்கள் விருப்பப்பட்டு எது கரெக்டாக இருக்கும் தரத்தில் எது தர தரமாக இருக்கும் இப்போ பார் எக்சாம்பிளுக்கு எடுத்துக்கணுன்னால் பருப்பு எடுத்துக்கலாம் பருப்பில் மொத்தம் நாலு வெரைட்டியாக பருப்பு இருக்குது ஒரு குவாலிட்டியில் இருக்குது இப்போ துவரம் பருப்பே பார்த்தீங்கன்னா நாலு குவாலிட்டியில் இருக்குது ஸோ நாலு லோ குவாலிட்டி நான் எடுத்துன்னு வந்து கொடுக்கம்போது கண்டிப்பாக மக்கள் திரும்ப என் கடைக்கு வர மாட்டாங்க நான் நல்ல பொருளாக கொடுத்தா மட்டும்தான் என் கடைக்கே வருவாங்க அதுவும் இல்லாமல் என் பொருளை நான் விற்கம்போது அதில் புழு பூச்சி எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ பருப்புலெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டு அந்தமாதிரி நிறைய விழுந்துடும் இல்லைங்களா அந்தமாதிரி எதுவும் இல்லாமல் நான் குவாலிட்டியாக மட்டும்தான் எடுத்துன்னு போய் கொடு கஸ்டமருக்கு சேர்த்தா மட்டும்தான் என்னோடய வியா வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் எந்த ஒரு பொருளுக்கும் டேட் வெச்சுதான் விற்கணும் டேட் போடுறதுனால நம்ம விற்கம்போது அது நம்ம கிட்டேயிருந்து வாங்கிகிட்டு போகிறவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் நாம் வணிகம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா எந் ஒரு லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் நஷ்டம் இருக்கின்றதுனால சோர்ந்துறவும் கூடாது லாபம் இருக்குதுங்றதுனால அதிகமாக செலவு பண்ணவும் கூடாது ஓகேவா லாபங்றது வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும் நஷ்டமும் எல்லாத்துலேயும் இருக்கும் அது வந்து ஐயோ க லாபம் வர்லை நஷ்டம் வந்திருக்குன்னு சொல்லி ஏன் வியாபாரத்தை நான் அப்படியே மூலையில் ஒதுக்கி வைக்கவும் கூடாது நான் சந்தோஷமாக அதை ஒவ்வொரு பொருள்லேயும் நான் அதை கொடுக்கம்போது என் என்னோடய கடைக்கு வந்து வாங்குகிறாங்க நான் ரொம்ப சந்தோஷமாகதான் அதை நான் கொடுக்குறேன் அதுவும் இல்லாமல் என் கிட்டேன்னு வந்து வாங்கும்போது கொஞ்சம் காசும் கம்மியாக இருக்குது பொருளும் நல்லா இருக்குதுனு கஸ்டமர் வாங்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் திரும்ப நம்ம இதை விட நல்லா குவாலிட்டியில் நம்ம நம்மள தேடி வர்றவர்ங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்போதான் நம்ம கடையை விரும்புவாங்க நம்ம கடைக்கு வர்றவர்களுக்கு நம்ம தரமான ஒன்றை கொடுத்தாதான் அப்புறம் மளிகைக் கடை மட்டும் இல்லை எந்தவொரு வணிகத்துலேயுமே எடுத்தீங்கன்னால் எனக்கு பிடிச்சது மளிகைக் கடை எந்தவொரு வணிகத்தை எடுத்தாலுமே நாம் தரமாக கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம கிட்டே வருவாங்க நம்ம அதை தரமாக கொடுக்கறத்துக்கு நாம் முதல்ல அதை அதை லவ் பண்ணணும் அப்படி நம்ம அதை விரும்பி நம்ம சந்தோஷமாக ஒரு காதலோடு நம்ம செய்யும்போது எல்லாமே தரத்தோடு கொடுக்கும் நம்மக் கிட்டே வரவங்களை நம்மக் கிட்டே மட்டும்தான் வாங்குவாங்க ஆயிரம் பேர் வந்தாலுமே இவங்கக் கிட்டே தரம் நல்லாயிருக்கும் அன்பால் கரெக்டாக கொடுக்குறாங்க அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும் இந்த கஸ்டமரோட சந்தோஷத்தை பார்க்குறதுனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த இன்னும் நல்லா பண்ணணும் இன்னும் நல்லா பண்ணணும் இப்படி மட்டும்தான் நான் இந்த கடையை மேலே மேலே ரன் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இந்த கடையை பெருசு பண்ணுறோமோ இல்லையோ நான் சந்தோஷப்பட்டு நான் விருப்பப்பட்டு ரொம்ப சுவாரசியமாக ஓகே நாளைக்கு என்ன வரும் மார்க்கெட்டில் வரும் அதை நம்ம எப்படி கஷ்டமர் கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் இப்படி ஒவ்வொன்றும் யோசித்து யோசித்துதான் நான் என்னோடய வியாபாரத்தை பார்க்கறேன் ரொம்ப ஒவ்வொரு நாளும் சுவாரசியமாக இருக்கும் ஒரு சில நாள் ஒரு கஷ்டமர் வருவாங்க சில டைம் வேறு கஷ்டமர் வருவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க கேட்குற ப்ராடக்ட்டை நம்ம கொடுக்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்